பறவைகளை பார்ப்பது கண்ணுக்கு மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் கழுகு வ வளர்ச்சி உடையது இது கழுகு பார்வை கழுகு பார்த்தாக்கா நாடும் வீடும் நல்லாக இருக்கும் நாரை நாரை கொக்கு வாத்து அத்தனையும் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் புறா வளர்ப்பதற்கு நல்லா நன்றாக இருக்கும் பஞ்சவர்ண கிளி அது அழகாகவும் நேர்த்தியாகவும் பறவைகளின் இனத்தை பார்ப்பதற்கு மிக நன்றாகவும் இருக்கும்